ஒரு லேண்ட் வாங்கறதாக இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது இப்போது ஒரு லேண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா அதில் வந்து அந்த நிலத்துக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜ் ஆஃபிஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்கணும் ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ஸும் கரண்ட்டு வாட்டர் சர்வே இருக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண் அதை பார்த்துட்டு வாங்கணும் அப்புறம் சில இடத்துல லேண்ட் வாங்கும் போது ஒரு கூட்டு நிலமா இருக்கும் இது ஒரு நாலு பேர் சம்மந்தப்பட்ட நிலமா இருக்கும் ஆனால் ஒருத்தங்க ஏமாற்றி அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த லேண்ட் வாங்கும் போது இது வந்து இந்த லேண்ட் வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்டதா இல்லை நாலு பேர் சம்மந்தப்பட்டதா முழுசாக எல்லாரும் ச சைன் பண்ணியிருக்காங்களா இது வாங்கினா எந்த பிரச்சனையும் இருக்காதா எல்லா தேவையும் இந்த லேண்ட் வாங்கும் போது நமக்கு பெனிஃபிட்டாக ஃபுல் ஃபில்லாக இருக்குமா அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்கணும் விற்கும் போதும் நம்ம எப்படி எந்த இடத்த ப்ளேஸில் இருந்து யோசிப்போம் அந்த லேண்ட் வாங்கினா என்ன பிரச்சனை இருக்கும் என்ன இருக்கும் இந்த லேண்டு கவெர்மெண்ட் மூலிமா ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கா அப்டின்னு பார்க்குறோமோ அதேமாதிரியே நம்மட்டேருந்து வாங்கிறவங்களும் பார்ப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட பேசி அந்த லேண்ட் விற்கிற திறமையும் நம்மள்ட்ட இருக்கணும் அது மாரி வாங்கிறதும் விற்கிறதும் ரெண்டும் ப்ராப்ளம் தான்